ஹலோ நான் ரம்யா பேசுகிறேன் அபிராமி ஹோட்டல் தானே ஆக்சுவலாக நான் வந்து உங்கள்ட்ட ஃபுட் ஆடர் பண்ணுவேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து நான் வந்து புதுப்பாளையம் பீச் ரோட்டில் வந்து இருந்தேன் இப்போதைக்கு நாங்கள் வந்துவிட்டு மாறிவிட்டோம் எனக்கு வந்து ஃபுட்டு வேணும் நாங்கள் வந்துவிட்டு இப்போ வந்து கடலூர் மஞ்சக்குப்பம் பீச் ரோட்டில் இருக்கோம் நீங்கள் கொஞ்சம் அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கிறீங்களா நான் கொஞ்சம் சொல்கிறேன் அங்கே வந்து ஃபுட் வந்துவிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க டோர் நம்பர் நோட் பண்ணிக்கங்க டோர் நம்பர் ஃபிஃப்ட்டி சிக்ஸ்டி காந்தி ரோட் மஞ்சக்குப்பம் பீச் ரோட்டில் வந்து இருக்கோம் என்னென்ன ஃபுட் வேணும்ன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ரைத்தா அப்றம் வந்துவிட்டு பிரட் அல்வா கூட வெச்சிருங்க ஒரு சிக்கன் கிரேவி இருக்கட்டும் ஒரு மட்டன் பிரியாணி மட்டன் குஸ்கா ஒரு டெஸர்ட் வெச்சிருங்க ஒரு ஒரு பெப்சி பாட்டல் கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் பார்த்து பழைய அட்ரஸுக்கு போய்டாதிங்க புது அட்ரஸுக்கு வந்துடுங்க நான் வேணுனா திரும்ப வந்துவிட்டு அட்ரஸ் சொல்கிறேன் கொஞ்சம் கரெக்டாக பாத்துக்கங்க டோர் நம்பர் ஃபிஃப்ட்டி சிக்ஸ்டி மஞ்சக்குப்பம் பீச் ரோட் காந்தி ரோடு அதாவது காந்தி ஸ்ட்ரீட் சாரி இங்கே வந்துவிட்டு டெலிவர் பண்ணிவிடுங்க என்ன கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும்